ஹலோ அம்மா ம் ம் நான் வீட்டு ஓனரம்மா பேசுகிறேங்க வந்து இன்றைக்கி அந்த இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடித்துக் கொடுத்துட்டு போங்க இங்கே வாங்கம்மா

மேலே ரூம்முக்கு போட்டிருக்குறதெல்லாம் அதை பிரித்து எடுத்துவிட்டு வே வேறு வேறு சீட்டு புதுசாக போடணுமா அது அதை முடிச்சுட்டு கீழே கேட்டுங்களெல்லாம் புதுசாக வைக்கணும் க்ரில் எல்லாம் அதை அதை செய்யணும் நாங்கள் ஃபோன் போட்டோம் எடுக்கலை நீங்கள் நேற்று ஆ அதனால் தான் இன்றைக்கு போ உனக்கு ஃபோன் பண்ணுறோம் நாங்கள் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் அந்த வேலையை முடித்து கொடுக்கணும் ம் ஆ ஆமாம்

ம்

ம் சரிம்மா ம் சரிம்மா சரிம்மா சரிம்மா அப்போது ரெண்டுப்பேரும் போய்தான் நம்ம பார்த்து ஆர்ட்ரு கொடுத்துக்கலாம் ஆ கையோடு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அந்த வேலையை முடித்துக் கொடுக்கணும்

சரிம்மா

ஆ சரிம்மா சரிம்மா நேரம்காலம் டைம் பார்க்காம குயிக்காக வேலை செஞ்சு முடிக்கணும்

செஞ்சுருங்கம்மா

சரிம்மா ம் சரிம்மா சரிம்மா வாங்க ஆ வாங்க ம் ம் ஆமாம் ம் ம் வாங்க